கோவிட் நைன்ட்டீன்னு தொற்று நோயின் போது எங்கள் பகுதி ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதாவது நாங்கள் எங்களையே நாங்கள் பாதுகாத்துக்கிட்டோம் அப்புறோம் எங்கள் ஊர சுற்றி வேலி அடைச்சு வெச்சுருந்தாங்க வெளி நபர்கள் உள்ளே வரக்கூடாது உள்ளே இருக்கறவங்க வெளியே போகக்கூடாதுன்னு இருந்தாங்க அப்படி வெளி நபர் உள்ளே வந்தாலும் சானிடைசர் அவங்க க அதுக் கொண்டு கழுவி அவங்கள மாஸ்க் போட்டு அப்படி அந்த மாதிரி இது பண்ணி பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆனாலும் அந்த டைமில் நாங்கள் ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டோம் வாங் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ப பணம் அதாவது பொருள்கள் உணவுக்கு உணவு பொருள்கள் வாங்குறதுக்கு இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கடவுளாக பார்த்து எங்களுக்கு நிவாரண உதவிகளெலாம் செஞ்சாங்க அதனால் நாங்கள் கோவிட் நைன்ட்டியில் நா நைன்ட்டி காலத்தில் நாங்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம் உணவு ப பற்றாக்குறைகள் இதுகள் தான் எங்களுக்கு க கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் நோய் தொற்று டைமுகளில் எங்கள் எங்கள் ஊரிலயே என்ன செஞ்சாங்க ஒரு க்ரூப் எங்கள் ஊர் தலைவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க க்ரூப்புங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க ஆண்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல கஷாயம் காய்ச்சி ஒவ்வொரு வீ ஒவ்வொரு லைன் லைனாக அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுப்பாங்க பாதுகாப்பு முறையில் கஷாயம் கொடுத்தாங்க எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து வீடுகளுக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க காய்கறிகள் பால் இது மாதிரிலாம் கொடுத்தாங்க பால் எல்லாம் தரவே மாட்டேன் சொல்லியிருந்தாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம் ரொம்ப நொறுக்கப்பட்டிருந்தோம் ந ரொம்ப ஒதுக்கப்பட்டிருந்தோம் ஏனால் எங்கள் ஊரில் கொ எங்கள் எங்கள் ஊரில் ரெண்டு பேர் கொ எதனால கொரோனாவால் இறந்துன்னாங் இறந்துருந்தாங்க எங்கள் நாங்க ரொம்ப ஒதுக்கப்பட்டிருந்தோம் ஆனாலும் நாங்கள் வந்து எங்களை நாங்க பாதுகாத்திருந்தோம் அடிக்கடி கையை சானிடைசர் போட்டு கைகளை கழுவி எங்களை நாங்களே நல்லா பார்த்துக்கிட்டோம் பார்த்துக்கிட்டோம் அடிக்கடி ஆவி பிடிச்சு அதுக்கேற்றமான ஃபீவர் எதுவும் வந்தால் அதுக்கேத்தமான இதெல்லாம் செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டோம்